கேட்குதா அக்கா ம் எனக்கு சரியா கேட்கவே இல்லையே ஹலோ ம் கேட்குதாக்கா ம் ம் ஆ ஆ பூ எவ்வளோ வில ஆ மல்லி முல்லை ரோஸு எல்லாம் வேணும் ம் ஓ திங்கள்கெலம ஃபங்க்ஷன்னு அதனால் மல்லிப்பூ ஒரு ரெண்டு கிலோ முல்லைப்பூ ஒரு கிலோ ரோஸு ஒரு ரெண்டு கிலோ அதெலாம் வேணும் எவ்வளோக்கா வில

முல்லை மல்லி எல்லாமே வேணும் தான் இது ஒரு அஞ்சு கிலோ மல்லிப்பூ அஞ்சு கிலோ கொடுங்க ம் முல்லைப்பூ ரெண்டு கிலோ ம் ரோஸு ஒரு மூணு கிலோ தாங்க சரிங்கக்கா மதியமாக வரலாம்ன்னு இருக்கிறேன் அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா கடையில் அப்படின்னு கேட்கலான்ட்டு பண்ணேன் மதியமாக வரேன்

சரிங்க